ஹலோ ம் சார் இப்போ நாங்கள் ஒருத்தருக்கு மு சாப்பாடு அனுப்பணும் ஆ நீங்கள் என்ன இருக்குது இட்லி தோசை இருக்குதுங்களா சரிங்க மேம் இட்லியில் ஒரு செட்டும் தோசையில் ஒரு செட்டும் ஆ அது ஓ அது ஒ இது பண்ணிடுங்க அதை இது தோசை இட்லி இது பண்ணிக்கோங்க ஆ இந்த ஒ நாங்கள் வந்து இந்த வேறு ஒருத்தர் வீட்டுக்கு தான் அனுப்புகிறோம் எங்கள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்புகிறேன் அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமராஜர் நகரில் இருக்குது அந்த அட்ரஸுக்கு அனுச்சுட்ருங்க கதவு நம்பர் வந்து அஞ்சு எரநூத்தி ஒன்று ஆ காமராஜர் நகர் அந்த நகரில் வந்து ஆ நீங்கள் கொண்டு வந்து அங்கே ஆட்ரை கொடுத்துருங்க எவ்வளோங்க சார் முந்நூற்றி ஐம்பதுங்களா சரிங்க சார் அந்த இதை வந்து நாங்கள் முந்நூற்றைம்பதுருவா அந்த கூகுள் ப்ளே பண்ணிவிட்டுர்றோங்க சார் நீங்கள் வந்து அந்த இதில் ஆட்ரு ஆட அந்த அட்ரஸில் கொண்டு போய் எங்களுக்கு அது கொடுத்துருங்க சார் அவ்வளோ தான்ங்க சார்